இதில் வந்து லாயரு போலீஸ் ஸ்டேஷன் இதை பற்றி வந்து கேட்டுருக்கீங்க ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லப்போகிறது வந்து காவல்துறை ஒரு பெண் அந்த இடத்துக்கு போய் ஒரு விஷயத்துக்காக வந்து கம்பளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை இளக்காரமா பாக்கிறது அந்த பொண்ணோட ஆடையை வந்து தப்பான முறையில் பாக்கிறது அந்த பெண்ண வந்து மட்டம் தட்டி பேசுவது அவங்க வந்து ஒரு ஒரு ஒரு பொருளை காணோம் அப்டின்னு சொல்லிட்டு போனால் அவங்க இவங்க வந்து என்ன நெனைச்சிக்கிறாங்கன்னா அது அப்படியே வந்து எல்லாம் டபுள் மீனிங்கில் அவங்க கிட்டே கேக்கிறது தப்பான முறையில் வந்து அவங்க கிட்டே வந்து விசாரிக்கிறது இப்போ வந்து ஒரு பெண் போனால் பெண் போலீஸ்தான் வந்து விசாரிக்கணும் அதை விட்டுட்டு ஆண் போலீஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து அவங்கள போட்டு விசாரிக்கிறாங்க அந்தமாதிரி இருக்கும்போது என்னை கேட்டால் போலீஸ் ஸ்டேஷன் இஸ் ரியலி ஒஸ்ட்டு பிளேஸ் அங்கே போகிற நேரத்துக்கு கம்முனு வீட்லேயே இருந்துக்கலாம் செகண்ட் திங் வழக்கென்ன வழக்கறிஞர் இட்ஸ் எ லாயர் லாயரை பற்றி நிறைய நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா அவங்க வந்து லாயர் வந்து எப்படி எப்படி அப்படின்னா அவங்க ஒவ்வொரு டாக்குமெண்ட் ஆஃப்ட்ர் ஆல் ஒரு பேப்பரை ஏ த்ரி ஷீட் டாக்குமெண்ட் ஷீட்டை வாங்குகிறதுக்கு ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் தான் வாங்க முடியும் திருட்டு அதுலேருந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க ஆல்ரெடி ஹி இஸ் த லாயர் பட் அவங்க வந்து அந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை மட்டும் வாங்க வேண்டியதை விட்டுட்டு அங்கே வந்து அவங்கள நம்பி ஒருத்தங்க வந்து நின்னாங்க அப்படின்னா அவங்க கிட்டே வந்து காசை வந்து நிறையா வாங்கிக்கிறது காசு நிறையா வாங்குகிறதும் இல்லாமல் அவங்க கிட்ட வந்து இதோ இன்றைக்கு முடிஞ்சுடும் இப்போ முடிஞ்சுடும் நாளைக்கு முடிஞ்சுடும் அந்தமாதிரி சொல்லி அதிகமாக ஏமாத்துகிறது இப்படி இப்படி ஏமாற்றிட்டே இருக்கும்போது அந்த மக்கள் வந்து அவங்கள நம்பி நம்பி அவங்க வந்து காவல்துறை நண்பர்களாகட்டும் லாயர் இவங்களை வந்து பார்க்க போய் ஒரு கடவுளாக நெனைச்சி நிற்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல அவங்க நம்மளை பாக்கிற விதம் வந்து ரொம்ப தப்பான முறையில் தான் நம்மளை வந்து பாக்கிறாங்க ஒரு வழக்கு லாயர் அப்டின்னு பார்க்கும்போது எல்லோருமே இந்தமாதிரி திருட்டு திருடுறாங்க இந்தமாதிரி ஏமாத்துகிறாங்கனு சொல்லமுடியாது ஒரு சிலருங்க நல்லவங்களும் இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் போலீஸ்காரங்க ரொம்ப ரொம்ப ரேர் ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஒஸ்ட்டாக தான் இருக்கும் ஏதோ ஒரே ஒரு பர்சன்டேஜ் எங்கேயோ ஒருத்தங்க லட்சத்தில் ஒருத்தங்க மட்டுந்தான் வந்து ப்ராப்பராக இருக்காங்க அவங்க இருக்குறதுனால மட்டுந்தான் சேஃப் இருக்குது ஆனால் பட் இந்தியாவுக்கு வந்து இப்போ வரைக்கும் கேள்ர்ஸுக்கு வந்து சேஃப் சுத்தமாக கிடையாது என்னை கேட்டு எனக்கான அனுபவம் அப்படின்னா நான் ஒரு டைம் வந்து ஸ்டேஷன் போயிருந்தேன் ஒரு செல் ஃபோன் மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்குறதுக்காக கம்பளைண்ட் லெட்டரோடு போயிருந்தேன் அங்கே கேட்ட கேள்விலாம் வந்து ரொம்ப ரொம்ப மனசை புண் படுத்துகிற மாதிரியும் தப்பான நோக்கத்தோடயும் அவங்க வந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க ஸோ அது அதனால நான் சொல்கிறது என்னன்னா காவல் துறையும் ஆகட்டும் லாயர் வாட் எவர் இவங்க இவங்க ரெண்டு பேரை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து இறங்கிறவே கூடாது நம்ம பிரச்சனையை நம்மதான் ஃபேஸ் பண்ணணும் ஸோ நான் இதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் அப்டின்னு பார்த்தா இவ்வளோ தான்